ஹலோ சார் எஸ் எம் டிராவல்ஸா சார் நான் நான் இப்போ நேற்று உங்களுக்கு புக் பண்ணிருந்தேன்ல கேபு எஸ் சார் என் பேர் மௌனிகா ஆலங்கொம்பு இது செவன் ஃபிஃப்டீனுக்கு புக் பண்ணியிருந்தேன் எஸ் சார் ஓகே சார் எனக்கு அந்த கேப் வேண்டாம் நோ சார் வேண்டாம் எனக்கு அந்த கேப் வேண்டாம் கேன்சல் பண்ணிடுங்க சார் நான் நேற்று கிளம்பணும்னு சொல்லிட்டு புக் பண்ணது இன்னும் அவர் வரவே இல்லை நோ சார் நான் அட்ரஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன் நான் பே கூட பண்ணிட்டேன் நோ சார் வேண்டாம் எதுக்காக இவ்வளோ லேட் பண்ணுறீங்க ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணால் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது சார் கஸ்டமர்ஸ் தேங்க்யூ சார் வேண்டாம் எனக்கு கேன்சல் பண்ணிடுங்க தேங்க்யூ